நான் ஒரு தோடு ரொம்ப ஆசைப்பட்டு கடை கடையாக ஏறி ரொம்ப நாள் ஆசை அப்படி ஒரு தோடு வாங்கணும்னு அந்த தோடு வாங்கி ரொம்ப நாள் போட முடியல என்னால் குவாலிட்டிலாம் நல்லாயிருக்குனு நான் வாங்கி அது கடைசியில் அது ஒன்றுமே யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு அது உடஞ்சிடிச்சி அந் அந்த தோடுன்னா அவ்வளோ ஒரு பிடிக்கும் அந்த தோடுன்னா அவ்வளோ ஒரு இஷ்டம் ஒரு நாள் முழுக்க அந்த தோடை வாங்குறதுக்கு அவ்வளோ கடை கடையாக ஏறி இறங்குனா ஆனால் என்னால் அது ரொம்ப நாள் வச்சிருந்து யூஸ் பண்ண முடியல உடஞ்சிடிச்சி அந்த தோடை இவ்வளோ நாள் போட்டுருக்கலாம் இவ்வளோ வருடம் இருக்கும் நிறைய ஃபங்க்ஷன்க்கு போடலாம் நிறைய விசேஷங்களுக்கு கோவிலுக்கு இதை மாதிரி போடலான்னு எவ்வளோ ஆசைப்பட்டேன் ஆனால் அது வந்து போட்டுருந்து ஒரு அரை மணி நேரத்துலேயே உடஞ்சுடிச்சி ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த தோடை வாங்கி வாங்கும் போது எங்கள் வீட்டில் நல்லாயிருக்கு இது எனக்கு வேணும் இது எனக்கு வேணும்னு ஆசைப்பட்டவங்கள்லாம் உண்டு ஆனால் என்னால நான் போட்டு போக பார்க்க முடியாத நிலைமை உடஞ்சிடிச்சி திரும்பி அந்த தோடை ஒட்டவும் முடியல எடுத்து பார்க்கவும் முடியல இப்படி சுக்கு நூறாக உடஞ்சி போச்சு அது அந்த தோடு உடஞ்சதில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் அந்த தோடோடு ரேட் ஆயிரருபா ஆயிரத்தி ஐநூறுபாய் அதனால் அந்த ஆயிரத்தி ஐநூறுபாவும் லாஸ் ஆகிடிச்சி தோடும் போட்டு பார்க்க முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது தோடு பிங்க் கலர் ஜிமிக்கி தோடு அது உடைஞ்சோன்னே எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ஒருத்தவங்க ஒரு பொருள் ஆசைப்பட்டு வாங்குனான் அது வாங்கிட்டோம் கடை கடையாக ஏறி திரும்பி உடஞ்சிச்சினா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது எனக்கு